இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பார்சல் வந்து புக் பண்ணி இருந்தேன் புக் பண்ணி வேறு ஒரு பிளேஸ்க்கு அனுப்பு என்னன் நண்பருக்கு அனுப்பு பார்த்திங்கன்னா நண்பருக்கும் நான் அனுப்பி விட்டேன் ஆனால் அந்த நண்பர் வந்து பார்சல் வர்லை என்றார் ஆனால் டெலிவரியே பண்ணி விட்டாங்க டெலிவரி எப்படி பண்ணாங்க யார் வந்து வாங்கினா அது எனக்கு தெரிஞ்சாகணும் இன்னொன்று பார்த்திங்கன்னா அப்படி இல்லைன்னா எனக்கு அந்த டெலிவரி பண்ணிருப்பாங்களே அவங்கள்ட்ட எப்படியும் சைன் வாங்கி இருப்பிங்க ஃபோன் நம்பர் வாங்கி இருப்பிங்க ஃபோன் பண்ணி கேளுங்க எனக்கு என்னோட பார்சல் வர்ணும் இல்லை அப்படியா அதுக்கான பேமெண்ட்டும் எனக்கு வர்ணும் எனக்கு பேமெண்ட்டு ப்ளஸ் நான் வெயிட் பண்ணதுது அங்கே வந்து பஸ் பேர் போட்டு வந்தது எனக்கு டபுளாக போட்டு தர்ணும் இல்லையா என்னோட பார்சலை நீங்கள் திரும்ப வர்ணும் திருப்பி கொடுக்குணும் ஏன் ஃப்ரெண்டும் வாங்கவே இல்லை அப்படிங்கும்மோது யார் வாங்கி இருப்பா அவங்கள்ட்ட சைன் வாங்கி இருப்பிங்க எல்லாம் டீட்டெயில்ஸ் இல்லாம எதுவும் டெலிவரி கொடுக்க மாட்டிங்க அப்படிங்கும்மோது எப்படி கொடுத்திங்க ஒன்று என்னோட பார்சல் எனக்கு வர்ணும் இல்லை அப்படின்னா யார்கிட்ட கொடுத்திங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கண்டுபிடிங்க இல்லையா அப்படியும் இல்லையா பார்சல் கொடுத்தவுங்கிட்ட பேமெண்ட் அமௌண்ட் வந்து டபுளாக போட்டு கொடுக்கணும் ஒரு எமர்ஜென்சிக்காக தான் போட்டேன் அதையே திரும்ப கெடைக்கிலங்கும்மோது எவ்ளோ கஷ்டம் கஷ்டமா இருக்கும் தெரியுங்களா என்ன பண்ணுவிங்களோ தெரியாது எனக்கு பார்சல் அப்படி இல்லனா அதுக்கான பேமெண்ட்டு எனக்கு டபுளாக வர்ணும்